இஸ்கூல் முடிஞ்சதும் பசங்கள் வந்து ஈவ்னிங்கில் டியூஷன் போவது வந்து நல்ல விஷயம் தான் கொஞ்சம் நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா டியூஷன் போகணும் வந்தது உடனே டியூஷன் போகாமல் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு ஏதாவுது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா டியூஷன் போய்விட்டு அங்கே வந்து டியூஷனில் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் எடுத்து அவங்களை வந்து நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் பார்த்துக்குற மாதிரி இருக்கணும் அப்புறம் அவர்களுக்கு வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை அவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அப்புறமா அவர்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக டியூஷன் போவது வந்து நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு யூஸ்புல் தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயம் புது புதுசாக கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நாலேஜ் பர்ஸனா ஒரு டெக்னிக்கலாகவோ இல்லை அவர்களுக்கு இன்னும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களையோ இது ஏதாவது ஒன்று ஒரு எக்ஸாம்பிளா அவர்களுக்கு சொல்லி அதிலேருந்து அவங்க வந்து ஸ்டடீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்புல்லாக இருக்கும் கண்டிப்பாக டியூஷன் போவது அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்புல்லாக தான் இருக்குது